ஆமாங்க கேவு உங்களுக்கு என்னென்ன ஸ்டேஷனரி வேணும் எங்களுதில் வந்து எல்லாமே இருக்குது எல்லாமே ஹோல்சேலில் கூட உங்களுக்கு நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் பென்சில்ஸ் நிறைய பென்சில்ஸ் நோட் புக்கு கைடு இந்த மாதிரி நீங்கள் ஆமாம் வடபழனியில் இருக்குது நார்த் ஸ்ட்ரீட்டில் இருக்குது ஆ மெயின் ஏரியாலிருந்து கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி நார்த் ஸ்ட்ரீட் அப்டின்னு இருக்கும் ஃபஸ்ட் ஸ்ட்ரீட்லேருந்து வரும் ம் எ எல்லாமே வந்து ஹோல்சேலில் இருக்குது நீங்கள் வந்து எதுனாலுமே வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் வேணும் எல்லாமே ஹோல்சேலில் நாங்கள் வந்து சேல் பண்ணுறோம் டைரிஸ் புக்ஸ் கைடு அந்த மாதிரி எல்லா கம்பெனி ப்ராண்டடும் எங்கள் கிட்ட இருக்குது உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஸ்டேஷனரி ஐட்டம் வேணும் வேணும் மேம் ஓகே

ஆ எஸ் மேம் இருக்குது மேம் நிறையா இருக்கு எல்லா புக்குமே இருக்குது எங்கள்கிட்ட ஒளவையோடய புக்கு இருக்குது சுறாவோடய க்ரூப் ஒன் புக்ஸ் இருக்குது கொஷின் பேப்பர் புக்குமே இருக்குது எல்லாமே ஸ்டார்ட்டிங் ஃபைவ் ஹண்ட்ரட்லிருந்து ஆரம்பிக்கிறது கனியனோட புக்ஸ்ஸும் இருக்குது க்ரூப் எக்ஸாம் க்ரூப் எக்ஸாமோடய புக்கும் இருக்குது கொஷின் பேப்பர்ஸ்ஸுமே இருக்குது ஒளவையோட புக்ஸ்ஸும் இருக்குது அந்த மாதிரி எல்லாரு எல்லா ப்ராண்டோடய புக்ஸ்ஸும் இருக்குது உங்களுக்கு எந்த ப்ராண்ட் பர்ட்டிகுலராக வேணும்னு சொல் சொல்லுங்கள் மேம் ஆ ஒளவையோடதும் இருக்குது கொஷின் பேப்பர்ஸ்ஸும் இருக்குது பொதுத்தமிழும் இருக்குது அறிவியல் பொது அறிவியலும் இருக்குது உங்களுக்கு என்ன மாதிரி புக்கு வேணும் ஆ ஆ ஒ ஓகே மேம் உங்களுக்கு எவ்வளோ புக் மேம் வேணும் ஒரு புக் போதுமா இல்லை நாங்கள் ஹோல்சேலில் சேல் பண்ணணுமா மேம் இல்லை எப்டின்னு ஆ ஓகே மேம் ஆ டென் புக் அவைலபிளாக இருக்குது மேம் எஸ் மேம் ஒரு புக்குக்கு ஒரு எயிட் ஹண்ட்ரட் வரும் மேம் நீங்கள் வந்து ஹோல்சேலில் வாங்கினா நாங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி டென் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் மேம் செ ஒரு செவன் ஹண்ட்ரட் ஒரு செவன் தௌசண்ட் கிட்ட வருங்க இப்போ டென் புக்ஸ் வாங்கினீங்கன்னா நாங்கள் ஆ செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்கிட்ட வரும் உங்களுக்காக நாங்கள் வந்து டிஸ்கவுஸ் பண் டிஸ்கவுண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நீங்கள் டிஸ்கவுண்ட் பண்ணி நான் உனக்கு உங்களுக்கு வாங்கி தரேங்க மேம் ஆ ஓகே மேம்

ஆ ஓகே மேம் ஆ எஸ் மேம் இதுதான் என்னோடைய எஸ் மேம் எ இதுதான் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரா மேம் நீங்கள் எங்க கான்டெக்ட் பண்ணலாம் மேம் நீங்கள் இந்த நம்பரு வந்து எங்களோடய கம்பெனியோட நம்பர்தான் நீங்கள் எந்த நேரம் வேணால் கான்டெக்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம் நாங்கள் வீட்டுக்கே வந்து உங்களுக்கு தேவையான புக்ஸெலாம் என்ன வேணுமோ நாங்கள் டெலிவரி கூட பண்ணிவிடுவோம் மேம் ஆ ஆன்லைன் ஆன்லைன் மோடும் இருக்குது மேம் நீங்கள் வந்து எங்களுடைய பேஜ்க்கு போயிட்டு நீங்கள் ஆன்லைனில் ஆட்ரு பண்ணிக்கலாம் இங்கே உங்களுக்கு அப்படி சீக்கிரம் வேணும் ஆன்லைனில் பண்ணிணாலும் நாங்கள் சீக்கிரம் டெலிவரி பண்ணிவிடுவோம் நீங்கள் பெட்டர் நீங்கள் கால் பண்ணி சொன்னாலும் நாங்கள் சீக்கிரம் உங்களுக்கு டெலிவரி பண்ணிவிடுவோம் மேம் ரெண்டு ஆப்ஷனுமே பெஸ்ட் ஆப்ஷன்தான் மேம் உங்களுக்கு ஆன்லைனோடு எஸ் மேம் டென் டென் பர்சென்ட்டேஜ்ஜின்றது ஃபிஃப்ட்டீன் பர்சென்ட்டேஜ்ஜா புக்ஸ் பேஸ் பண்ணிதான் மேம் புக் ஆட் ஆக ஆட் ஆக நம்ம பர்சென்ட்டேஜ் கம்மி பண்ணுறது அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேம் ஆ ஓகே மேம் தேங்க்யூ மேம்